இந்தியாவில் வந்து நிறைய ஊடகங்கள் இருக்கிறது அதில் வந்து தினம் தினம் வந்து பல்லாயிர கணக்கான செய்திகள் வருது அதில் வந்து ஒரு சில செய்திகள் வந்து உண்மையாக இருக்கலாம் ஒருசில செய்திகள் வந்து பொய்யாக இருக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு இப்போது விவசாயிகளெலாம் இப்போ கிராமப்புறங்களில் நல்லா செழிப்பாக இருக்காங்க நிலத்தடி நீர்லாம் அதிகமாக இருக்குது நீர்மட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஆரஞ்சு பார்த்துட்டா அவங்க கிட்டே வந்து விவசாயத்தில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது தண்ணி தண்ணி பற்றாக்குறை அப்புறம் வந்து வருமானம் ரொம்ப கம்மி பூச்சிக்கொல்லி நோய் தாக்கப்பட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப கவலைக்கிடத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல்கள் வந்துட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்க ஒரு சில ஊடகங்களெலாம் என்ன பண்ணுறாங்கனா இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருசில உண்மை கதைகள் இப்போ கிராம புறத்துலேருந்து மக்கள் இருப்பாங்க அவங்களவும் வந்து டேக் பண்ணி ஒருசில உண்மை கதைகள் இது எங்கள் ஊரில் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு அறுபது மூட்டை நெல் நெல் நெல் ஈடு நெல்லு வந்து அறுவடை செய்து அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மகசூலில் அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு சில உண்மை தத்துவங்கல்லா இருக்குது இந்தியாவில் செயல்படும் ஒரு ஊடகங்கள் பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்சு சன் நியூஸ்சு பாலிமர் நியூஸ் அப்புறம் வந்து நேஷ்னல் சேனல் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய சேனல்கள் வந்து செய்தி தாள்கள் உள்ளன